ஹலோ நாங்கள் இங்கே காட்பாடிலேருந்து ஊட்டி போகிறோம் ட்ரெயினில் பேசி ட்ரெயின் ட்ரெயின்லேருந்து பேசிட்டிருக்கோம் இங்கே மழை இடி மின்னலோடு இருக்குது எங்களுக்கு உணவு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைக்குமா நாங்கள் போகிறதுக்குள்ள எங்கள் நேரத்துக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல ரொம்ப மழையாக இருக்குது எங்களுக்கு ஃபுட்டு வேணும் எங்களுக்கு இப்போது உங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா உங்களால் ஹலோ அப்படிங்களா ஆ அதுதான் எங்களுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ள எங்களுக்கு ரெடி பண்ணிக் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என் நம்பரு இந்த நம்பரு எடுத்துங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெடி பண்ணிட்டு ஆ ஓகேங்க ம் பை